ஆ எஸ் க்யூஸ்மி மேம் ஆ ஆரஞ்சு விலை எவ்வளோ மேம் ஆப்பிள் மேம் ஒரு கிலோ ம் ஆரஞ்சு ரெண்டு கிலோவும் ஆப்பிள் ஒரு கிலோவும் இல்லை மேம் ஆ ஆப்பிள் ஒரு கிலோ போதும் அது விலை அதிகமாக இருக்கு ஓகே ஆரஞ்சு கொஞ்சம் பெருசாக கொடுக்க முடியுமா எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கு வேறு என்னென்ன ஆரஞ்சு அவைளப்பில் இருக்கு அதில் ஸ்டிக்கர் பாதியில ஒட்டியிருக்கு பாதியில ஸ்டிக்கர் ஒட்டாம இருக்கு ஓகே இது பேக் பண்ணி தருவீங்களா இல்லை ஆரஞ்சு வந்து எனக்கு தனி கவரை ஆரஞ்சு எனக்கு தனி கவராக கொடுங்க ஆப்பிள் தனி கவராக கொடுங்க ரெண்டுமே ரெண்டுமே வேறு வேறு இடத்துக்கு போகவேண்டியது ஓகே எனக்கு ஆரஞ்சில் ரெண்டு கிலோ ஆப்பிளில் ஒரு கிலோ கொடுங்க நான் ஆப்பிள் எல்லாமே டேமேஜ் ஆன போல் இருக்கு ஓகே எல்லாமே இங்கேதான் வாங்குறீங்களா இல்லை இங்கேதான் வாங்குறீங்களா இல்லை வெளில இருந்து வருதா கடைக்குயெல்லாம் ஓகே ஆ ஆப்பிள் ஒரு கிலோ போதும் மேம் ஆரஞ்சில் ரெண்டு கிலோ போடுங்க அது ரெண்டுத்தையும் தனி தனி கவரில் பேக் பண்ணி கொடுத்துடுங்க எவ்வளோ ப்ரைஸ் வருது ரெண்டுத்துக்கும் சேர்த்து டோட்டல் ஓகே ஓகே மேம் இது மட்டும் பில் போட்டு கொடுங்க தேங்க்யூ